ஸ்கூல் பருவத்தில் எங்கு சென்று வந்தாலும் சாமியை கும்பிடுட்டுப் போகிறது நல்லது ஏற்படுத்துது நல்லொழுக்க க்ளாஸ்லாம் நடத்துகிறாங்க அந்த நல்லொழுக்க விஸ்யத்துல பல மந்திரங்களையும் சொல்லித் தராங்க அந்த மந்திரங்கள் சொல்றதுனால நமக்குப் பலவிதமான நல்லது ஏற்படுது